பள்ளி படிக்கப் போனது தான் வந்து மகாபலிபுரம் டூர் போயிருந்தேன் அப்போ போனப்போ அங்கே இருக்கிற வந்து இது சிற்பங்கள் யானை சிற்பங்கள் அர்ஜுனன் தபசு அந்த சோழர் கோயில் அதெல்லாம் பார்க்குள்ள அது அந்த உலோகம் வெண்ணெய் உலோகம் அதெல்லாம் பார்க்குள்ள எனக்கு ரொம்ப ஆச்சிரியமாக இருந்துது அந்த காலத்துல எப்படி இந்தளவுக்கு இதெல்லாம் செதுக்குனாங்களே தெரியலியே அவ்வளோ ஆச்சிரியமாப்பட்டு பாட்டேன் அர்ஜுனன் தபசுலாம் அந்த பள்ளம் மாரி இருக்கும் அது உள்ளே போய் பார்க்கறது அதெலாம் ரொம்ப பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லாருந்துது அதுக்கப்பறம் இந்த பீச்சுக்கு போ பீச்சை ஒட்டி அந்த கோயில் கோயில் அப்படியே த அந்த பீச்சை ஒட்டி இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பர் நல்லா இருக்கும் அது அப்புறோம் வந்து அந்த செது பீச்சு ஹவுஸு அந்த லைட்டு பீச் ஹவுஸு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கப்பறம் நான் காலேஜி படிக்கக்குள்ளே கோவா டூர் போய்ருந்தேன் கோவாவில வந்து அந்த பீச்சி அந்த பீச்சில் சுத்தமாக இருக்கறதை பார்த்துட்டு அங்கே நிறையா வெளிநாட்டுப் படைகள் ப பயணிகள்லாம் அந்த பீச்சுக்கு வந்துவிட்டு அங்கேயே அவங்க வந்து ரெஸ்ட்டு பீச்சில் ரெஸ்ட் எடுப்பாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன என்ன கோவா இல்லை வெளிநாடான்றமாதிரி எனக்கே அந்தளவுக்கு அவ்வளோ ஆச்சிரியமாக இருந்துது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆனால் பாண்டிச்சேரியில பீச் இருக்கு பாண்டிச்சேரி பீச்சோட இந்த கோவாவில பார்க்கறதுக்கு அப்படியே வெளிநாட்டுப் பயணிகள் தான் அங்கே நிறையா இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க இங்கேயோட அங்கே அந்தளவுக்கு அந்த வெளிநாட்டு மக்கள்லாம் அங்கே அவ்வளோ இதாக இருக்கும் மணல்லாம் அவ்வளோ நைஸாக இருக்கும் பீச்சி சுத்தமாக வச்சிருப்பாங்க பீச்சை அங்கே பீச்சை போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து கோவான்னே சொல்ல முடியாது ஒரு வெளிநாடு மாரி இருக்கும் அங்கே இருக்கிற ஹோட்டலு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள எல்லாமே வந்து வெளிநாட்டு மக்கள் தான் இங்கே நிறையா பேர் அங்கே தங்கிருப்பாங்க அவங்க அங்கே சுற்றுரும் மாதக் கணக்கில இங்கே சுற்றுலா வந்து தங்குவாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பீச்சு அதை சுற்றி பார்க்கற எ பீச்சை சுற்றி இருக்கிற இடோம் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் திரைப்படம் எடுக்கறதுக்கு கூட அங்கே அவ்வளோ இடங்கள் நல்லா அங்கே நிறைஞ்ச இடமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அதெல்லாம் வாழ்நாள்ல மறக்க முடியாத இடங்கள் அதெல்லாம்